ட்ரைவர் தம்பி நம்ம இது வண்டியை எடுத்துக்கிட்டு நம்ம இங்கேருந்து நூற்றம்பது கிலோ மீட்டரு போயிட்டு வரலானு முடிவு பண்ணோம் போக நூற்றம்பது வர நூற்றம்பது மொத்தம் முந்நூறு கிலோ மீட்ரு வந்திருக்கோம் வண்டியில் ஏசி ஒர்க் ஆகலலை சீட்டு சரியில்லை சீட்டு சரியாக அஸெட்டபுல் ஆகமாட்டேங்கிது கீழே இறக்கி விட்டால் அப்படியே இருக்குது சாஞ்சம்னா திரும்பி வர மாட்டிக்கிது ப்ளக்ஸ்ஷிபிலாக இருக்கற மாட்டேங்கிது ஹாரன் என்னென்னா ஹாரன் வேலை செய்ய மாட்டேங்கிதுன்ற எப்படி சாமாளிக்கப் போகிற இதெல்லாம் சரி பண்ணுங்க ஹாரன் நம்மளுக்கு எதாது ஒன்று பிரச்சின இல்லை ஆனால் இருந்தால் எதாது ஆயிடுச்சுனா இத இது பண்ண முடியாது பாதிக்க புது புது பேசன்ஸர் பாதிக்கப்படக்கூடாது சரிங்களா நல்லா பார்த்து கொஞ்சம் சீக்கிரமாக சரி பண்ணிவிடுங்க இதெல்லாம் வந்து நல்லாயிருந்தா ஓனர்கிட்ட சொல்லுங்க ஓனராவது சரி பண்ணட்டும் இந்த ரொம்ப வண்டி மோசமாக இருக்குது சீட்டு வண்டி ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது தும்மல் அதிகமா வருது வண்டியில் போகணும்னா ஏசி ஒர்க் ஆக மாட்டேங்கிது ஏன்னால் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அமௌன்ட்டு கொடுக்குறோம் நாங்கள் உங்களுக்கு சரிங்ளாக அதை வந்து கொஞ்சம் சரிப் பண்ணுங்க இம்மிடீயட்டாக எல்லாத்தையும்